இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலெல்லாம் வந்து உரமில்ல ஒன்றுமே கிடையாதுங்க அப்போ வந்து இந்த மாட்டு சாணம் அந்த ஆட்டாம்புழுக்க அது இது கோழி கீழி சாணமெல்லாம் போட்டு ஏறு அப்போலாம் வந்துட்டு மாடு வச்சு வண்டி ஓட்டுவாங்க இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து என்ன செய்கிறாங்க பூராவுமே மிஷின் வந்துருச்சு எங்கே போனாலும் மிஷினு போடுறாங்க உரோம் வந்து பூரா அது அதுக்கு கெமிக்கலை போட்டு மண்ணை வளத்தையே கெடுத்துகிறாங்க பூராவுமே மண்ணை வளத்தை கெடுத்து போட்டு திங்கிறவங்களை வாங்கி அந்த கெமிக்கல் போட்டு சாப்பிட்றவங்களுக்கும் வந்தும் கெடுதல் தான் அப்போ வந்து நம்ம சாப்பிட்ட உரமெல்லாம் உரம் அப்போ சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கெல்லாம் பொருளே நல்லா தெரியுங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது என்ன செய்கிறது அந்த டைம்லெல்லாம் வந்து பூரா வெறும் இதுலே வச்சாங்க இப்போ வந்து ஒன்றுமே செய்ய முடியாது பூரா கெமிக்கல்லு தான் பூரா கெமிக்கல் போட்டு போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வரது சீக்கு வந்தது தான் மீதியாக போது வேறு ஒன்றுமே இல்லைங்க மண்ணு வளமும் சேர்ந்து கெட்டு போயிடுது அவ்வளோதாங்க